திருப்பூர் மாவட்டம் இந்தியாவில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக செயல்பட்டு கொண்டிருக்க கூடிய ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் என்பது ஒரு சிறந்த ஒரு வர்த்தக தொழிலுக்கு ஒரு ஏற்றுமதி தொழிலுக்கு புரியும் ஒரு மாவட்டமாக முன் முதன்மை மாவட்டமாக செயல்பட்டு கொண்டிருக்க கூடிய ஒரு மாவட்டம் தான் திருப்பூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் கைத்தறி தொழில் செய்து செய் செயலாற்றி கொண்டிருக்காங்க நெசவு தொழிலுக்கு பெயர் பெற்ற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் முன்னாள் கோயமுத்தூர் மாவ் கொங்குமண்டலம் என்று அழைக்கப்பட்டது இந்த கொங்குமண்டலத்தில் வந்து சேரர்கள் ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார்கள் இந்த மாவட்டம் முன்னாள் கோயமுத்தூர் மாவட்டத்துடன் இணைக்கப்பட்டு இருந்தது அது வந்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கலைஞர் மு கருணாநிதியின் தலைமையில் இருந்த அமைச் ஆட்சி திருப்பூர் மாவட்டம் என்று தனி மாவட்டத்தை உருவாக்கி தனியாக செயலாற்றி கொண்டிருக்க கூடிய ஒரு மாவட்டம் இது இந்த மாவட்டம் ஏற்றுமதி வர்த்தகத்திற்க்கு பேர் போன ஒரு மாவட்டம் பனியன் தொழிலிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கிறது இந்த மாவட்டம் மேலும் நல்ல பல சுதந்திர போராட்ட வீரர்களை தாங்கி கொ பிறந்த ஊரும் மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கிறது அதில் முக்கியமானவர் என்று சொன்னால் கொடிக்காத்த குமரன் அந்த கொடிக்காத்த குமரன் திருப்பூர் மாவட்டத்தில் சென்னிமலை என்ற ஊரில் பிறந்தவர் இவர் தன்னுடைய சுதந்திர போராட்டத்தில் தன்னுடைய நாட்டினுடைய கொடியை வந்து கீழே விழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தாங்கி கொண்டு அந்த கொடியே கீழே விளாமல் தன்னுடைய இன்னுயிரே தன் நாட்டிற்காக தியாகம் செய்த ஒரு ஒப்பற்ற தலைவர் சுதந்திரப் போராட்ட வீரர் அப்டிப்பட்ட அவர் பிறந்த மாவட்டம் தான் இந்த திருப்பூர் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் அவருக்கு என்று ஒரு சிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது நினைவிடமும் அமைக்கப்பட்டு சமீபகாலத்தில் அமைக்கப்பட்டுருக்கிறது அப்பேர்ப்பட்ட ஒரு சிறந்த ஒரு மாவட்டம் இங்கு எம்எஸ் உதயமூர்த்தி வந்து தன்னுடைய உ தொழிலை வந்து இங்கே நடத்தினார் வெளிநாட்டிலிருந்து வந்து இங்கே நடத்தியிருக்கிறார் அப்பேர்ப்பட்ட ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம் என்று சொன்னால் பெருமை உடைய மாவட்டம் திருப்பூர் மாவட்டம்